இப்போ நாங்கள் குடும்பத்தோட எல்லாம் சுற்றுலா போலாம்ன்ட்டு இருந்தோம் அங்கே வந்து டிரைவருக்கு நான் கால் டாக்சி புக் பண்ணிணேன் புக் பண்ணி டிரை புக் ஆகிடுச்சு ஆப்பிலும் ஓகே ஆகிடுச்சி ஆனால் டிரைவர் வந்து காலைல வர வேண்டியது காலையில் இன்னும் வரவே இல்லை ஏன் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டன்கிறாரு ஏன் எடுக்க மாட்டேன்றாருனு ஆப்புக்கு ரிப்போர்ட் போட்டால் ரிப்போர்ட்டும் யாரும் சரியாக பார்க்கல ரெஸ்பான்ஸ் பண்ணல யாரும் அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோம்ன்னா டிரைவருக்கு ஃபோன் அடிச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் வந்து ஆப்பில் ரிப்போர்ட் போட்டோம் அவங்களும் எதுவும் பார்க்கல அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் புகார் சொன்னோம் டிரைவர் மேலே புகார் சொன்னதுக்கப்புறம் அவரு என்ன சொன்னாருன்னா இல்லை ஒரு இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை அப்படி இப்புடின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு நாங்கள் என்ன பண்ணுறதுன் தெரியாமல் சுற்றுலா போகிறதே நிறுத்திட்டோம் சுற்றுலா போகலான்ட்டு இருந்தது அன்னிக் கேன்சல் ஆகிடுச்சு இதனால் வந்து எங்களுக்கு என்னான்னா போகலான்ட்டு இருந்துட்டு போக முடியல அப்படின்ட்டு ஒரு கஷ்டம் இருந்துச்சு அப்புறம் சுற்றுலாலுக்கு போகலான்ட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சது எல்லா திங்ஸும் வேஸ்ட் தான் இதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுச்சி அன்னைக் காலைல வர வேண்டியது இதனால் தான் இந்தமாதிரி நாங்கள் இது பண் ஆர்ட்ர் ஆப்பில் மூலியமா எதுவும் புக் பண்ணுறது இல்லை டாக்சி இந்த மாதிரி ரெட் டாக்சி அந்த மாதிரி புக் பண்ணிணா டைமிங்க்கு வர மாட்டேன்றாங்க இதை பின்னி ரிப்போர்ட் பண்ணிணாலும் சா அடுத்த டைம் சரி பண்ணிக்கிறேன்னு இது தான் சொல்லுறாங்களே தவிர நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் ஆகுது எங்களுக்கும் அன்னைக்கு ஆச்சு அதனால் நாங்கள் போக முடியிலை எங்களுக்கு சுற்றுலாவில் இல்லை அன்னிக்கு போயிருக்கலாம் அன்னைக்கு போக முடியாதுனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிணோம் ஆ நெக்ஸ்ட் டைம் கரெட்டா பண்ணிகிறோம் அப்புடின் தான் சொன்னாங்களே தவிர வேறு எதுவும் ரிப்போர்ட் பண்ணல டிரைவர் மேலே இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுறதுன்னா இதுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிணோம் அவங்க ரிப்போர்ட்டும் சரியாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க இதனால் எங்களுக்கு தான் இப்போ லாஸ் ஆச்சு அன்னைக்கு போகலான்ட்டு இருந்தது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சி டிரைவருக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு கூட எடுக்கவே இல்லை டிரைவர் எடுத்துக்கூடம் வர்றேன் வரல இல்லை ஒரு வேலை இருக்குதுனு கூட சொல்லல டிரைவர் அப்போ நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிணா அதையும் கேட்க மாட்டேன்றாங்க ரிப்போர்ட் பண்ணிணாலும் ரிப்போர்ட் ஆஃபீஸ்ல சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல யாருமே